என்னோட ஃபேமிலியில் என் ஃப்ரண்ட்ஸோட பர்த்டே மேரேஜ்லாம் எப்படி நடக்கும்னா எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க நைட் டைமில் கேக் கட் பண்ணுறது அப்பறம் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி வந்துட்டு என் லைஃப்பில் நடந்திருக்கு சின்ன வயசில் இருந்து நிறைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பெருசாக நான் என்ஜாய் பண்ணது இல்லை காலேஜ் டைமில் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்பறம் தான் நிறையா கிஃப்ட்ஸ் கிடைக்கும் அதுக்குப்பறம் ரொம்ப அந்த நாள் வந்துட்டு ரொம்ப மறக்கவே முடியாத நாளாகவும் கண்டிப்பாக என் ஃப்ரண்ட்ஸ் மாத்திடுவாங்க மொதல்ல எதுவுமே பண்ணாத மாதிரி ப்ளான் பண்ணிட்டு இது எங்கள் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருவாங்க அதுக்கப்றம் மேரேஜஸ்லாம் எப்படி நடக்கும்னா நம்ம சொந்தக்காரங்க அந்த மாதிரி நிறையா பேர் வந்துடுவாங்க அங்கே என் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லோருமே இருப்பாங்க ஸோ அப்படி அப்படி இருக்கிற இடத்துல வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்களோட அங்கே அங்கயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாயிருக்கும் அதுவும் என் என்னோட அத்தை பொண்ணு மேரேஜுக்கெல்லாம் வந்துட்டு எல்லோருமே வந்து ஜாலியாக சுற்றி உட்கார்ந்து விளையாடிட்டுருப்போம் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறது அந்தமாதிரி ரொம்ப நிறைய நல்ல நல்ல மெமரிஸ் இருக்குது அதே மாதிரி அவங்களோட பர்த்டேஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்லாம் நிறையவே நடக்கும் கேக் கட்டிங் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது தென் அவங்களுக்கு அந்த டேயில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஹாப்பியாக வச்சுக்கணும் அந்த மாதிரி நிறையா சர்ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் அப்பறம் ஃப்ரண்ட்ஸோடு இருக்குறோமே இன்னும் நேரம் அந்த பர்த்டே அன்னைக்கு ஃப்ராண்ட்ஸோடு இருக்கிறதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அந்த டே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போகும் நம்ம நினைக்கவே முடியாதளவுக்கு நிறைய சர்ப்ரைஸஸ்லாம் நடக்கும்